எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்து பேர் கோட்டிப்புல் விளையாடுவோம் கோட்டிப்புல்லை நாங்கள் எல்லாம் அஞ்சஞ்சு பேராக டீம் பிரிச்சுப்போம் டீம் பிரிச்சிகிட்டு ஃபர்ஸ்ட்டு எந்த டீம்க்கு இருந்துதோ அவங்க வந்து ஒரு பள்ளம் நோண்டி வச்சுருப்போம் அந்த கட்டையை புல்லை வந்து வச்சிகிட்டு கட்டையால் கிந்துனும் எல்லாரும் கீப்பிங் பண்ணுவாங்க எல்லாம் போயிவிட்டு நிற்பாங்க அது வந்து துரோவாக வந்து போயிட்டு யார் பிடிக்கிறாங்களோ துரோவாக வரும்போது யார் போய் பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து அவுட்டு இப்போ கெந்துனவன் வந்து அவுட்டு பிடிச்சவன் வந்து வின்னரு அடுத்தது நெக்ஸ்ட் டீம் ஆள் வருவான் அந்த மேரி விளையாடும்போது யார் வந்து கேட்ச் பிடிக்காம விட்டாங்களோ அப்போ வந்து அவன் வந்து அங்கேருந்து ஒரு கோடு போட்டு அடிப்பாங்க அவன் கோட்டி கோட்டியை வந்து வச்சுடுவான் புல்லால் அதை அடிப்பாங்க புல்லால அடிக்கும்போது பட்டுச்சுன்னா அவன் அவுட்டு மற்றவன் வந்து இறங்குவான் அப்படி படலைனா வச்சுக்கோ கையில வச்சு கோட்டியால் புல்லை தூக்கிப் போட்டு அடிப்பான் அடிச்சு மூணு அடி அடிக்கணும் முன்னாடி தட்டி அது எகுறும்போது அடிக்கணும் அந்த மேரி எம்மா தூரம் அடிக்கிறமோ அவ்ளோ தூரம் அடிக்கணும் அடிச்சவொன்னே அங்கருந்து குழிக்கு எவ்வளோ டிஸ்ட்டன்ஸ் இருக்கோ அதுக்கேற்றமேரி கேட்கணும் ஒரு கோட்டியளவு தான் அந்த கோட்டியளவு கேட்கணும் ஒரு முப்பதுன்னா மு அந்த கோட்டி அளவு முப்பது வரணும் முப்பது அப்படி வரலன்னு வச்சுக்கோயன் அவங்க அவுட்டு முப்பதுக்கு மேலே போச்சுனாங்கூட ஒன்று பிரச்சனை இல்லை குழியாண்ட வந்து முப்பதுக்கு கீழே வந்துடுச்சுன்னா வச்சுக்கோயன் அவுட்டு அந்த மேரி விளையாடும்போது எல்லா ஜாலியாக விளையாடுவோம் அந்த மேரி விளையாடும்போது யார் லாஸ்ட்டாக ஃபைனலாக அதிக மார்க்கு எடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னரு அப்போ வந்து எதிர் டீம் ஆளுங்களுக்கு கவ் விட்னும் அவங்க வந்து ஓடுவாங்க எம்மா நம்ப எவ்வளோ தூரம் அடிக்கிறமோ அங்கேருந்து குழி வரைக்கும் கவ் புச்சின்னு வருவாங்க இதான் கேம்